நான் வந்து ஆன்லைனில் வந்து ஒரு ஹண்ட் பேக் ஆர்டர் பண்ணிணேன் ஆர்டர் பண்ணிவிட்டு அது எப்படி குவாலிடியாக வருமா அப்படினு தெரியலை பட் ரெண்டு நாளில் வந்துச்சு நல்ல குவாலிடியாக இருந்தது அதுவந்து நான் நிறையா வருஷம் இப்போது யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அது அக்சுவலி சீக்கிரம் எந்த டேமேஜும் ஆகலை ரொம்ப குவாலிடியாக இருக்குது ப்ரைசும் கம்மிதான் ஸோ ரொம்ப குவாலிடியாக இருந்து நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ண போகிறேன் அப்படினு சொன்னப்போ எல்லாேரும் சொன்னாங்க வந்து நீ ஆன்லைனில் ஆர்டர் பண்ணாதே குவாலிடியாக இருக்காது நீ என்ன ஆர்டர் பண்ணுறியோ அது வராது வேறு மாதிரி மாறி வரும் கரெட்டாக இருக்காது நீ ஆர்டர் பண்ணுற மாதிரி நீ ஃபோனில் பார்த்து ஆர்டர் பண்ணுற மாதிரி நேரில் வரும்போது இருக்காது நீ ஏமாந்துதான் போவே ஆர்டர் பண்ணாதே அப்படினு சொன்னாங்க ஸோ அதெலாம் கேட்காம சரி ஆர்டர் பண்ணுவோம் என்ன வருதுன்னு பார்ப்போம் அப்படினு ஆர்டர் பண்ணிணேன் நான் ஆர்டர் பண்ண ஹண்ட் பேக் தான் வந்தது ரெண்டே நாளில் வந்தது நல்ல குவாலிடியாக இருந்தது நல்ல குவாலிடியில் நல்ல தரமாக இருந்தது நம்ம வெளில எடுத்துகிட்டு போகும்போது ஹே பே உன் ஹண்ட் பேக் நல்லா இருக்குது எவ்வளோ ப்ரைஸ் அப்படினு சொல்லிட்டு நிறைய ப்ரைஸ் இருக்கும்ன்னு சொல்கிறாங்க ஆனால் நான் வந்து அது கம்மி ப்ரைஸ்சில்தான் வாங்கினேன் ஸோ வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது